ஹலோ ஹலோ பூக்கடையாங்க என்னென்ன பூங்க இருக்கு எங்களுக்கு ஒரு மல்லிகை பூ பத்து கிலோ ஆ ஆமாம்ங்க வெட்டிங்க்கு டெக் நீங்களே பண் நீங்களே பண்ணி சரிங்க

ஆ வாங்கி ஆ ஃபோன்பேவில அனுப்பிச்சி விட்டுருக்கலாங்க சரிங்க எல்லாத்துலையும் ஆ

ஆ வாட்ஸ் ஆப்பில அனுப்ச்சிவிட்ருங்க ஈவினிங் ஒரு நாளைக்கு பண்ணி தந்துருவீங்களா வந்து சரிங்க அமௌண்ட் வந்து அமுச்சி விட்டுருங்க வாட்ஸ் ஆப்பில அமுச்சிவிட்ருங்க சரிங்க